ஹலோ நிஷாந்த் ஹார்மென்ஸ் ஓனருங்களா ஒரு பல்க் ஆர்டருக்கு புக் பண்ணணும் இது மெட்டிரியலாக கொடுப்பீங்களா இல்லை பீஸ் கணக்கில் கொடுப்பீங்களா இது மொத்தமாக எடுக்கிறதுனால டிஸ்கவுண்ட் எதுவும் உண்டா டெலிவரி எப்படி நாங்கள் வரணுமா இல்லை நீங்கள் கொரியர் பண்ணி விடுவீங்களா இல்லை உங்கள்ட்ட எதுவும் சொந்த வண்டிகள் எதுவும் இருக்கா பேமெண்ட்டு நீங்கள் தான் சொல்லணும் ஜிபேனாலும் ஓகே ஃபோன்பேனாலும் ஓகே இல்லை அகௌண்ட் நம்பர் தந்து அந்த அகௌண்டில் போட்டு விடுங்கனாலும் போட்டு விட்டுருவோம் கொஞ்சம் மொத்தமாக தான் வேணும் நீங்கள் தைச்சி கொடுத்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை பீஸ் ரேட்டு எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் கிளாத்தை பார்க்கணும் பீஸு ஒரு பீஸு சேம்புள் அனுப்ப முடியுமா டிஸ்கவுண்ட் எதுவும் உண்டா சார் எத்தனை பீஸு வரைக்கும் எடுத்தால் எவ்வளோ கம்மி பண்ணுவீங்க இப்போ நூறு பீஸு ஆயிரம் பீஸுன்னு எடுத்தால் எந்த அளவுக்கு இது ஆகும் டிஸ்கவுண்ட்டு

ஸ்டிச்சிங்லாம் நல்லா இருக்குமா இது எங்களுக்கு வந்து பேர் கெட்டுடக்கூடாது நாங்கள் வாங்கி தான் வியாபாரம் பார்ப்போம் எங்களுக்கும் லாபம் வேணும் அதுமானிக்கு உங்களுக்கும் ஏன்னா உங்கள் பேர் தான் நீங்கள் போடுங்கள் கார்மெண்ட்ஸ் பேர் தான் போடுவீங்க லேபிளு சரி சார் ஆ சரி சார்